இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதிநாலு இரண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று பதினொன்னு இரண்டாயிரம் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது